அபி உங்கள் லைஃபை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என் லைஃப் பற்றி சொல்லணுன்னால் ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூலிங்லாமே எங்கள் நியர்பையில் இருக்கிற இடத்துல தான் படித்தேன் நான் வந்து எஜுகேஷனை ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த பழமொழி என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வாழ்வையே ஏற்படுத்திச்சு என்று கூட நான் வந்து சொல்லுவேன் நான் லைஃப்பில் கற்றுக்கிட்டது எவ்வளவோ இருக்குது இ இந்த வயது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப நிறையா இருக்குது அதாவது எப்படில்லாம் லைஃப் இருக்கும் எந்த எந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கும் அப்ஸ் அன் டவுன்ஸ் எவ்வளோவுல இருக்கும் அது எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறையா கற்றுக்கிட்டேன் என்னோடய ஃபேமிலி மை பிக்கஸ்ட் சப்போர்ட் என் ஃபேமிலி இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா விஷயத்துலையும் உறுதுணையாக இருந்து எல்லா விஷயத்துலையும் என்கரேஜ் பண்ணுவாங்க ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி எனக்கு ரொம்ப சப்போட்டிவ்வாக இருப்பாங்க என்னோடய கிராண்ட்பேரன்ஸ் அவங்களும் ரொம்ப சப்போட்டிவ்வாக இருப்பாங்க என் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருமே ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஃபுல் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் நான் சக்ஸஸும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அஸ் வெல் அஸ் ஃபெயிலியரும் ஃபேஸ் பண்ணி இருக்கேன் பட் அந்த ஃபெயிலியருக்கான ரீசனை அறிஞ்சு அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மாற்றி இருக்கேன் ஸோ நான் வந்து ஸ்கூலிங்லேயும் சரி ஸ்கூலிங்கில் வந்து நல்ல கிரேட் வாங்கிற பெண்ணா தான் இருந்திருக்கேன் ஸோ அது முலிமா என் பேரண்ட்ஸு ரொம்ப ஹேப்பி பண்ணியிருக்கேன் ப்ளஸ் டூவில் ஸ்கூல் செகண்ட் ஸ்கோர் பண்ணேன் ஸோ அப்போது என்னோடய ஃபேமிலியோடு அந்த அந்த மார்க் வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியோடய ரியாக்ஷன்ஸ் பார்க்குறப்போ ரொம்ப ஹாட்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு லைக் இத் இது இது இது தான் எஜுகேஷனோடய பவர் அப்படிங்கறத கற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு டிராயிங் ஃபோட்டோகிராஃபி மெஹந்தி இந்த மாதிரியான இதில் நிறைய இதில் ஹாபி இருக்குது அதுக்கான நேரத்தையும் நான் வந்து பகிர்ந்து நான் வந்து செயல்படுவேன் காலேஜ் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது எவ்வளவோ இருக்குது ஹாஸ்டலாக ஹாஸ்டல்லராக காலேஜ் லைஃப்பில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கேன் ஸோ அது முலிமா இப்போ நம்ம இண்டிபெண்டன்டாக இருக்கலாம் எப்படி இண்டிபெண்டன்டாக டிராவல் பண்ணணும் அப்படிங்கறத நிறைய கற்றுக்கிட்டேன் என்னோடய ஆம்பிஷன் வந்து பார்த்தோன்னா ஒரு குட் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கணும் நல்ல ப்ரோக்ராமிங் பண்ணணும் அதை முலிமா வர அந்த இன்கம் வச்சு என் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும் அஸ் வெல் அஸ் அக்ரிகல்ச்சரில் ஒரு கிரேட் இன்பேக்ட்டு மேக் பண்ணணும் அப்படிங்கறது ஆசை என்ன தான் டெக்னாலஜிக்கல்லாக என்னோடைய இன்ட்ரஸ்ட் இருந்தாலும் எங்களை வாழ வச்சது விவசாயம் ஸோ அதுக்கான முயற்சியை அதை மேம்படுத்த என்னால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை நான் போடுவேன் இந்த வாழ்க்கைக்கு நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் இருக்க நாளும் நல்ல இனிதாக போகணும் அப்படின்னு நம்புறேன்